இந்த சர்ஃபிங் பயிற்சி என்பது இந்திய அளவில் இந்த இந்திய தேசத்தில் மிகவும் பிரபலமானதாக இல்லை வெளிநாடுகளில் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இந்த இந்தியா இந்திய தேசத்தில் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி போன்ற விளையாட்டுகள் மற்றும் ஃபுட்பால் வாலிபால் போன்ற தேசிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இதில் முதன்மையான விளையாட்டாக கிரிக்கெட் மக்கள் மனதில் மையம் கொண்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே இந்த சர்ஃபிங் விளையாட்டுகள் விளையாடுவதற்கு ஏற்ற ஒரு சூழல் இந்த இந்திய தேசத்தில் வடநாடுகளிலே மலைச்சறுக்கு பிரதேசத்தில் மட்டும் தான் இருக்கிறது அது பனி சறுக்கு உள்ள அந்த மலைப் பிரதேசத்தில் மட்டும் தான் இந்த விளையாட்டை நாம் பயிற்சி செய்ய முடியும் ஆதலால் இது இந்திய தேசத்தில் அந்த மா அது போன்று ஒரு சூழல் மிகக் குறைவு என்பதால் இங்கே அதற்கான ஆர்வம் அந்த அளவுக்கு காட்டப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு விஷயம்